ஈரோடு மாவட்டம் வந்து இப்போ ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சுட்டு வருது இப்போது எப்படினா ஒரு ஊருக்கு முதல்ல வந்து ஒரு பனியன் கம்பெனி ஒரு கடை அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இப்போ வந்து ஒரு ஒரு ஊருக்கே நாலு பனியன் கம்பெனி அந்த மாதிரி இருக்குது கடைகளும் ஏகப்பட்ட வந்திருச்சு வீதி அதாவது மரங்கள் அதிகம் இல்லாமல் பில்டிங் தான் ஜாஸ்தியாக இருக்குது ரொம்பவுமே உள் கட்டமைப்புகள் தான் ரொம்பவுமே ஜாஸ்தியாக இருக்குது பில்டிங்ஸ் தான் ஜாஸ்தியாக வந்திட்ருக்கு ஃபேக்ட்ரிஸ் அந்த மாதிரி நிறையா வந்துட்டு இருக்குது ஸோ அதில் ஃபேக்ட்ரியில் வந்து ரொம்பவுமே கழிவுகள் வெளியேறி வெளி அந்த வெளியேறுகிற கழிவுகளை வந்து நம்ம ஆறுகளோட தான் கணக்கு அதாவது கலக்கி விடுகிறாங்க ஸோ அதெலலாம் நிறையா உடல்நீ ரீதியான பிரச்சினைகள் வருது ஸோ வெகி வண்டிகளும் ரொம்ப ஜாஸ்தியாக ஆகிருச்சி ரோட்டில் ஸோ அதனால் அது மூலயமாவும் நமக்கு அந்த சுவாச பையில் ஏதாவது நமக்கு மூச்சு விடுறதுல அந்த மாதிரி பிரச்சின வருது ஏன்னால் அது அப்போது அதுமோட இதுனால் சைலன்சர்லிருந்து வர்ற புகையினால் ஸோ அதனால் ரொம் மக்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்படுகிறாங்க